நம்பளுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியமான ஒன்று அத்தியாவசியமான ஒன்று தண்ணீர் இல்லாமல் நம்பளால் எதுவுமே பண்ண முடியாது இந்த உலகம் மு முழுசாக இயங்குதுன்னா அது தண்ணீராலையும் தண்ணீர் இல்லைனா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அது எந்தெந்த விதத்துலலாம் நம்பளுக்கு பயன்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்போ நம்ப வீட்டில் டெய்லியும் யூஸ் பண்ணுற சமைக்கிறதுலேருந்து பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது நம்மளை உடம்ப தூய்மையாக வச்சுருக்கறது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து தண்ணீர் வந்து ரொம்ப அவசியமான ஒன்னாக இருக்கு நம்ம உயிர் வாழறதுக்கு முதல் முதல் காரணமாக இருக்கிறது எதுன்னு எடுத்துக்கிட்டோன்னாக்கா தண்ணீர் தான் தண்ணி இல்லைன்னா நம்பளால் உயிர் வாழவே முடியாது அதனால் தண்ணி வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயத்து ஒன்னாக இருக்கு அதை வந்து இப்போ நம்ப உடம்புல வந்து செரிமானத்துக்கு செரிமான தன்மைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதும் தண்ணி தான் தண்ணீரில் வந்து நம்பளுடைய வாழ்க்கையில் அன்றாட தேவைகளில் ஒன்றாக இருக்கு